இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கு என்னோடய கிட்ஸ்ஸுக்கு வந்து நான் வந்து ஆடர் பண்ணி போட்டுருந்தேன் அதாவது நிறைய பொருள் ஆடர் பண்ணி போட்டுருக்கேன் அதில் இல்லாதது ஒன்று இதில் இருக்குது அதாவது போடுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இதுக்கு வந்து என்னோடய ரேட்டிங் வந்து ஃபைவ் ஸ்டார் கொடுக்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கு நான் நிறைய ப்ராடக்ட் வந்து ஆடர் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பட் அதில் உள்ளே அதில் அதெலலாம் இல்லாத ஒரு திருப்தி வந்து இதில் இருக்குதி அதாவது அதில் எல்லாமே கொஞ்சம் டேமேஜ்ஜி எந்த பொருள் வந்தாலுமே டேமேஜ்ஜி எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த பொருளில் டேமேஜ் இல்லை சில பொருளில் சைஸ் வந்து கரெக்டாக இருக்காது ஆனால் இது வந்து சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்குறப்போ ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு நீங்களும் வாங்கிப் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்